நம்ப வாழ்கைக்கு தேவையானது ஃபர்ஸ்ட்டு சுகாதாரம் நம்பளையும் நம் நம்பளையும் நம்பளே சுகாதாரமாக வச்சுக்குணும் நம்ப பக்கத் நம்பளை சுற்றி இருக்கிற பகுதியும் சுகாதாரமாக வச்சுக்குணும் தண்ணி நம்ப பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எல்லாம் கிளீனாக வச்சுக்கணும் சாக்கடை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும் தண்ணியை திறந்து வைக்க பார்த்தரத்துலையோ வேறு எதுலயாச்சும் தண்ணியை வந்து திறந்து வைக்கக்கூடாது மரம் செடி கொடிகளை வளக்கணும் ஆக்சிஜன் தேவைக்கு மரம் செடி கொடிகள் தேவைப்படும் அதனால் ஆக்சிஜன் தே நல்லா மரங்களை வளர்க்கணும் சாக்கடைலாம் வந்து நல்லா மூடி வச்சுருக்கணும் தண்ணியை வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாது அதால வர்ற பிரச்சனைகள் கொசு வரும் கொசு வந்து கடிக்கும் டெங்கு மலேரியா ஃபீவர் எல்லா நோயும் வரும் ஃபர்ஸ்ட்டு அடிப்படைத் தேவை வந்து சுகாதாரம் தான் அதுவே நம்ப சாக்கடைலாம் ஓப்பனில் வச்சுருந்தோன்னா எல்லாமே அதாலே எல்லாம் கொசு எல்லாம் கிருமிகள்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து இப்போ நாசம் அடைஞ்சிரும் நம்பளுக்கு சுகாதாரம் தான் வேணும்